நம்ம சமூகத்தில் அனைத்து மக்களும் கூடி விருந்து வைத்து மகிழும் பிரபலமான சமூக நிகழ்ச்சிகள் என்னெனன்னா எனக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு காது குத்திட்டாங்க காது குத்தக்குள்ளே ஒரு காது மட்டும் தள்ளி குத்தானாங்க அப்போ நான் கொஞ்சம் அழுதேன் இந்த மாட்டோம் காது தள்ளி குத்திருக்காங்க அப்படின் சொல்லிட்டு சில பிள்ளைங்களாம் காது குத்தக்குள்ளே அழுவுங்க அது மாதிரி நான் அழுதேன் காது குத்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லோருமே வந்துருந்தாங்க எங்கள் அம்மா அம்மாவோடய சொந்தம் அப் அம்மாவோடய சொந்தம்லாம் அம் அம்மாவோடய கூட பிறந்தவுங்க ஏழு பேர் பெரிம்மா சித்தி அப்புறம் நாலு அண் மாமா நாலு மாமா என்னோடய ஸ் என்னோடய அக்கா தங்கச்சி நிறைய பேர் வந்துருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்துச்சுங்க சும்மா ஒரு ஐஞ்சி பே நான் மூணு வயிசில் காது குத்தினோம் ஐஞ்சி வயசில் எல்லாம் வந்தாங்க மூணு வயசில் காது குத்தினப்ப எல்லா சொந்தக்காரங்களும் பார்த்தோம் அப்போ எங்கள் வீட்டில் எனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க காது குத்திக்குன்னு தனியாக மொட்டை அடித்து வேறே காது குத்தணுமா அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்து தந்தாங்க அதெல்லாம் போட்டு தான் காது குத்தினோம் கோவில் ஃபங்க்ஷன்னு அம்மன் கோவில்லதான் நாங்க காது குத்துனோம் ஃபஸ்ட்டே எனக்கும் என் தம்பிக்கும் காது குத்தினோம் எனக்கு வந்து ஸ்டார் மட்டும் ஒரு தோடு வெச்சிருந்தாங்க ஸ்டார் மட்டும் ஒரு தோடு எடுத்துருந்தாங்க என் தம்பிக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் மட்டும் ஒரு தோடு ரெண்டு பேருக்கும் ஒரே மாட்டம் இருக்கிறன்னால ஸ்டார் மட்டும் தோடு அதுவும் இல்லாமல் நிறையா ஸ்வீட்ஸ்ஸு பலகாரம் எல்லாம் எடுத்து வந்தாங்க அது நானும் என் தம்பியும்தான் சாப்பிட்டோம் ஸ்வீட்ஸ்னா இந்த லட்டு பூந்தி அப்புறம் மிச்சரு காஃபி காஃபிலாம் கொடுத்தாங்க காது குத்தி அப் அப்புறோலாம் காஃபிலாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து மதியம் சாப்பிட்டோம் அப்புறம் எங்கள் அப்பாவோடய சொந்தக்காரங்க வேறே நெறைய வந்துருந்தாங்க மதியம் எங்கள் வீட்டில் வந்து விருந்து வச்சிருந் காது குத்தி வந்து அப்படில்லாம் வச்சிருந்தோம் தெருவில் உள்ளவங்க எல்லாரும் வந்துருந்தாங்க இந்த மாட்டோம் காது குத்திக்கி நிறையா ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டோம் என் தம்பிதான் அழுதுக்கிட்டே நின்னான் வலிக்கிது வலிக்கிதுன்னு நிறையா சாப்பிட்டோம் எங்கள் சொந்தக்காரங்க முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க அன்றைக்கி ஜாலியாக இந்துச்சி எல்லா ரிலேட்டிவ்ஸ்ஸும் வந்து சாப்பிட்டோன்னே கூட்டமாக சாப்பிட்டோன்னே ரொம்ப ஜாலியாக சந்தோசமாக இருந்துச்சி அதே சில டைம்ஸ்ஸு அது முடிஞ்சதுக்கப்புறோம் எனக்கு சடங்கு வச்சாங்க இந்த சடங்கில் வந்து நிறைய சொந்தக்காரங்கலாம் வந்துருந்தாங்க அப்போ சாரீலாம் செலக்ட் பண்ணோம் சடங்குக்கு முத நாள் வந்து எங்கள் மாமா வீட்டில் தான் ஸ் எனக்கு புடவ வைக்கணும் அதனால அந்த புடவலாம் செலக்ட் பண்ணி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்தோம் சாரீலாம் சூப்பரக இருந்ச்சி ஃபோட்டோக்ராஃபிலாம் வந்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஏ என்ன ஸ் என்னோடய சடங்கில் சாப்பாடு என்னென்ன போட்ருந்தாங்கன்னா பூரி புரோட்டா அப்புறோம் கொத்து புரோட்டா தோசை இட்லி சாம்பார் சட்டினி துவையல் துவையல் அது அப்புறோம் கொஞ்சம் பாயாசம் ஐஸ்கிரீம் வேறே என்ன போட்டுருந்தாங்க இந்த சாப்பாடுக்கு வந்து சைட் டிஷ்லாம் ஓரமாக வைப்பாங்கள அதெலாம் வச்சிருந்தாங்க அப் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சி எனக்கே சாப்பாடு இல்லை எல்லோருமே சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க நிறையா பேர் சொந்தக்காரங்க வந்தாங்க ஒரு மண்டபத்தில் நாங்கள் புக் பண்ணுன்னோம் இந்த மட்டோம் மண்டபத்தில் புக் பண்ணிட்டு நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்தாங்க அப்போ என் அண்ணலாம் வரல என் தம்பி அப்புறோம் என் தம்பியோடய ஃப்ரெண்ட்ஸ்ஸு என் தம்பி குட்டியாகதான் இருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்புறோம் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி அவங்க பசங்க அப்புறோம் எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியாப்பா எங்கள் பெரியப்பா அவங்க பசங்க அப்புறம் எங்கள் அப்பாவோடய ரிலேட்டிவ் சைடு எங்கள் அம்மாவோடய ரிலேட்டிவ் அப்புறோம் எங்கள் அம்மாவோடய சைடுன்னா எங்கே ஏற்கனே சொல்லிருக்கனே எங்கள் அம்மாவோடய சொந்தம்தான் அதிகோம்ன்னு அதனால எங்கள் மாமா எங்கள் அம்மாவோடய அண்ணனோடய ஒய்ஃபு அவங்களோட பசங்க ரெண்டு பேர் அம் ஒரு தங்கமணி சேர்த்து மூணு பேர் நிறைய பேராக வந்துருந்தாங்க நிறைய ஃபோட்டோக்ராஃபிலாம் எடுத்துருந்தாங்க பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்துருந்தாங்க இந்த எம்எல்ஏஸ் இந்த மாட்டலாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சி அதே சமயம் கொஞ்சம் அந்த நெக்லஸ்ஸு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஸ்டபஸ்ஸாக இந்துச்சி மற்ற சமயம் முடிச்சிட்டு போகிறத்துக்குள்ளே நம் என்னோடய சடங்கு முடிச்சிட்டு வெளியில் பார்த்தா செம்ம மழை எல்லா வீட்டுக்கு போனதுக்கப்புறந்தான் மழை பெஞ்சிச்சி அதனால் அது அப்போ ஜாலியா இருந்துச்சி அன்றைக்கே நான் ஸ்கூல்லாம் லீவ் போட்டேன் அன்றைக்கும் மறுநாளும் நான் ஸ்கூல்லாம் லீவ் போட்டேன் ஸ்கூல்லாம் லீவ் போட்டதுக்கப்புறோம் ஸ்கூல்லாம் லீவ் போட்டதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் ஸ்கூல் மிஸ்லாம் வந்து கேட்க ஆரமிச்சாங்க என் லீவ் போட்ட இந்த மட்டோம் இந்த மட்டோம் சடங்கு வச்சிருந்தாங்க மிஸ் அப்படின் சொல்லி லீவ் போட்டுட்டேன் மறுநாள் ஸ் அதே பலகாரத்தலாம் மறுநாள்லாம் வச்சி சாப்பிட்டோம் நிறைய சொந்தக்காரங்கலாம் மறுநாளுக்கு அப்புறந்தான் போனாங்க வீட்டுக்கு ஏன்னா மழை பெஞ்சிச்சி அதனால் ஃபேம்லியோடய டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னால மறுநாள் தான் போனாங்க அதுவும் இல்லாமல் அது முடிஞ்சதுக்கப்புறோம் இப்போ ரீசன்டாக எங்கள் எங்கள் அம்மாவோடய அக்கா பொண்ணுக்கு சடங்கு அங் அதுக்கு இதுக்கு போனோம் அப்போல்லாம் நிறைய பேர் வந்துடுந்தாங்க இன்னும் நான் போயிருக்கேன் அதுக்கு அதுக்கு முத நாள் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தோம் எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தோம் எனக்கு ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அப்போ அந்த சடங்குகளுக்கு போகிறத்துக்குள்ள எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தோம் சப் ந சிமெண்ட்டு கலர் ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறோம் கெவுன் மாட்டோம் தான் இருக்கும் அது அந்த ட்ரெஸ்ஸு எடுத்தோம் அப்போ வந்து எங்கள் சொந்தக்காரங்களில் முக்கால்வாசி பேர் வந்துருந்தாங்க ஆஃப் சாரீயும் கட்டிருந்தோம் ஆஃப் சாரீ கட்டிருந்தப்போ நிறைய பேர் நிறையா பேர் சொல்லிருந்தாங்க ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின் சொல்லி இந்த மாட்டோம் ஃபங்க்ஷன்லாம் நிறையா வந்துச்சு ஒன் பை ஒன்றா நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சி அம் அந்த ஃபங்க்ஷன் நிறையா டிஷ்லாம் வச்சிருந்தாங்க விஜிடபள் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாட்டோம் நிறையா ரைஸ்ஸு டிஷ்லாம் வந்துச்சி அதெலாம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறோம் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஐஸ்கிரீம்லாம் வெளியில் இருந்துச்சி ஐஸ்கிரீம் அப்புறோம் ஐஸ் ஐஸ்க்ரீம் அப்புறோம் இந்த பஞ்சுமுட்டாய்லாம் சுற்றும்ல அதெலாம் இருந்துச்சி அப்போல்லாம் என் அண்ணலாம் வந்துருந்தான் அப்போதான் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு நான் நான்தான் உன் அண்ணன் அப்போல்லாம் வந்து எ ஏன்னா எங்கள் பெரியம்மா வீ எங்கள் அம்மாவோடய அக்காவோடய பையன் மோ மோஸ்ட்லி நான் அவங்க அவங்கள பார்த்ததுலாம் இல்லை நாந்தான் ஓ அண்ணன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஷேக்லாம் கொடுத்தான் சரி தெரியுண்ணா அப்படின் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறோம் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பியும் ஒரு ஃபங்க்ஷன்னு ஏன்னு யாருன்னா எங்கள் மாமாவோடய எங்கள் மாமாவோடய பொண்ணுக்கு அதாவது எங்கள் அம்மாவோடய அண்ணன் பொண்ணுக்கு அப்போ இப்போதான் ரீசன்டாக நடந்துச்சி அதுக்கு அங்கே போனோம் அதுக்காக போனப்போ கொஞ்சம் ஜாலியாக என்டெர்டெயின்மெண்டாக இருந்துச்சி ஏன் மூணு அண்ணனும் இருந்தாங்க என் தம்பி வந்தான் அப்புறோம் எங்கள் அம்மா அப்பா ஆத்தா அப்புறோம் நிறைய பேர் போனோம் எங்கள் என் எங்கள் ஃபேம்லி என்னோடய சைடே நிறைய பேர் போனோம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்ல ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருந்தாதான் நம்ம ஃப்ரெண்ட்லாம் கூப்பிடுவோம் அதனால் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னால் நாங்கள் மட்டும் போனோம் போனப்போ நிறைய இருந்துச்சி இதே மாட்டோம்தான் ஆனால் அவங்க அவங்களோட ஃபங்க்ஷனில் மட்டும் சிக்கன் ரைஸ் போட்டுருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் கொஞ்சம் ஓரளவு தான் சாப்பிட முடிஞ்ச்சி அதுக்கப்புறோம் தெகட்டிடிச்சி தெகட்டி முடிச்சோன்னே பக்கத்தில் இது இந்த பார்க்குலாம் வைப்போமுல்ல செரிகிறத்துக்காக பார்க்குலாம் வைப்போமுல்ல அதெலாம் இருந்துச்சி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது வெறும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வரக்குள்ள கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம் நம்ம ஃபேம்லியோடய அந்த ஃபே அந்த இதுயே அந்த சொந்தக்காரங்க முக்கால்வாஸ்ட்லி மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தான் தங்கினாங்க பாதி பேர் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிணேன் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சி அதுவும் எ ன் அண்ணனோடலாம் வந்தும்மா அப்புறோம் ஜாலியாக இருந்துச்சி அந்த ஃபங்க்ஷனில் லாஸ்ட் லாஸ்ட் நாங்கள் கேக்கு வெட்டி னோம் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே நாங்கள் வந்து கேக்கு வெட்டுவோம் கேக்கு வெட்டுனோம் ஒரு ப்ளாக்ஃபாரஸ்ட் கேக் வாங்கி நிறைய வீடியோலாம் நான் போட்டுருப்பேன் அந்த ப்ளாக்ஃபாரஸ்ட் கேக் வாங்கி நிறைய வெட்டுவோம் வேறே இப்போ சின்ன வயசு காளியாட்டலாம் எங்கள் ஊருக்கு வரும் காளியாட்டம் இந்த அம் காளியம்மன் கோவில்லருந்து காளிலாம் வெளியில் வருவாங்க ஊர்வலோன்னு சொல்லிட்டு அந்த காளியம்மன் கோவில்லே நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் என்னெனன்னா திருநத ஊர்வலம் வருது அப்புறோம் காளி ஊஞ்சலாட்டம் வரும் பால் குடம் வரும் அப்புறம் பூ பந்து விழா இந்த மட்டோம் நிறைய வரும் பூ பந்து விழான்னா எங்கள் ஊர் வீரசுர ஆற்றுலேருந்துதான் இந்த இது வந்து களம்பும் அந்த பூ தட்டை எடுத்துட்டு எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க கூட்டமாக வந்து அந்த ப்ளேட்டில் வந்து ஃபுல் பூவையும் கொட்டிடுவாங்க கொட்டிட்டு இங்கேருந்து நடந்தே போகணும் எந்தெந்த இடத்துல எல்ல கூடுலாம் இருக்கோ அந்தந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு பொறுமையாக நடந்து போகணும் நடந்து நடந்து பொறுமையாக தான் நடந்து போகணும் நம்ம ஏன்னா இந்த சாமி தாண்டி முன்னடியும் போககூடாது அந்த லாஸ்ட்டும் வரக்கூடாது ஆனால் நடுவில் சென்டராக நடந்து போய் பொறுமையாக நடந்து போய் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு ஆரம்மிப்பாங்க ஏழு மணிக்கு ஆரமித்து ஒரு பத்து மணிக்குதான் முடிப்பாங்க இங்கேருந்து கோவில் போய் சேர்கிறதுக்கு பொறுமையாக நடந்து போய் கோவில்ல போய் அந்த பூவை வந்து சம்மிட் பண்ணணும் அந்த சம்மிட் பண்ண உடனையே சில பேருக்குலாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் சாமி வரும் அந்த மாட்டலாம் எனக்கெலாம் இது வரைக்கும் வந்ததில்லை நிறைய பேருக்கு வரும் பூ பந்து விழா முடிஞ்சதுக்கப்புறோம் காலை திருஞான விழான்னு ஒரு இது வீடியோ வரும் ச்சி காலை திருஞான விழான்னு வரும் அப்போ என்ன காளி கிளப்புவாங்க அந்த கோவில்லேருந்து காளி காலைலேயே ஒரு எட்டு நாலு மணிக்கு போகலாம் க ஏ க நெல் நாலு மணிக்கு போகலாம் அந்த கோவில்லருந்து வெளியில் கிளப்பிடுவாங்க காளி அது சு காளியின்னா அந் அந்த சாமி சுற்றி நாலு பேர் பிடிச்சிப்பாங்க அந்த ஸ் கலசம் இந்த சாரீ இதுக்கெலாம் பிடிச்சிப்பாங்க பிடிச்சி ஒவ்வொரு வீட்லேயும் உட்கார வச்சி இந்த ஆரத்தி எடுத்து அப்போ தின்னூறுலாம் பூசி சில பேர் அவங்கவங்களோடைய வேண்டுதல்லாம் இருக்கும் அவங்களாம் வந்து சொல்லுவாங்க அந்த சாமிகிட்ட அந்த சாமியும் ஏன்னா உள்ள இருக்கிறவுங்க வந்து ஒரு மனுஷங்கதான் அதனால இந்த சாமியும் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் பேசுவாங்க இந்த மட்டோம் ஆகாது இதெலாம் சரியாயிடும் அப்படின் சொல்லிட்டு இதே மட்டும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு எப்படிட்ருந்தாலும் ஒரு அஞ்சி நாளும் வந்து ஊர்வலம் நடக்கும் ஒரே ஆள்லாம் இருக்கற மாட்டாங்க மாற்றி மாற்றி இருப்பாங்க ஏன்னா ஏன்னா ஒரே ஆளாட்டி முடியாதில் அதனால் சில பேர் மாற்றி மாற்றி இருப்பாங்க அதே மட்டும் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறப்பையும் நான் வந்து போவேன் அந்த வீட்டுக்கு போவேன் அந்த வீட்டுக்கு போய் எங்கள் மாமா வீட்லெலாம் பெரிய மாலைதான் பெரிய மாலைன்னா ஒரு காளிக்கு போடுகிற பெரிய மாலை வச்சிருப்பாங்க அந்த மாலை போட்டதுக்கப்புறோம் காலில்லலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் நான் மட்டும் ரெண்டு தடவை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் ஏன்னா ஒரு தரவை எங்கள் மாமா வீட்லேயும் வாங்குவேன் இன்னொரு டைம் எங்கள் வீட்லேயும் சாமி வரும் எங்கள் வீட்டில் சாமி வரப்போ நாவே நான் என் தம்பியும் நானும்தான் சேர்ந்து மாலை போடுவோம் அதனால் மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கி அந்த ப்ளேட்டில் ஆரத்திலாம் எடுப்போம் அதுக்குன்னு சேர்ந்து அந்த பழம் இதெலாம் வாங்கி வச்சி மாலை எல்லாம் சம்மிட் பண்ணுவோம் மாலைலாம் சம்மிட் பண்ணிட்டு இந்த காளிலாம் சில பேர் தின்னூறுலாம் பூசுவாங்க அதெலாம் நிறைய பேர் பூசுவாங்க

அப்புறம் வந்து எங்கள் அது ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய வருவாங்க ஏன்னா சாமி பார்க்கறதுக்காக எங்கள் அண்ணன் பெரியம்மா வீட்லேந்து எல்லா சைடும் வருவாங்க வந்ததுக்கப்புறோம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் கலகலப்பாக பேசி கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கலகலப்பாக பேசி ஜாலியாக பேசுவோம் எப்போ எங்கள் அண்ணன் வந்தாங்கன்னா எங்கள் அம்மா பெரியம்மாலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என் தம்பி வந்து இப்போ ஜூஸ் வாங்கிட்டு வருவான் எங்கள் வீட்டில் காளி வந்துச்சின்னா ஒரு ஒரு வீட்லேருந்தும் வரப்போயும் டான்ஸ் ஆடும் டான்ஸ்லாம் ஆடுன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் க்ராஸாகி க்ராஸாகி வரப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எப்படா நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு தோணும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சேர் போட்டு உட்கார வைப்போம் உட்கார வச்சிட்டு இந்த மட்டோம் ஒரு ஒருத்தவங்களா போங்க போய் தின்னூறு பூசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களா அனுப்பி விட்டு தின்னூறு பூசுவோம் தின்னூறு பூசுனோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வருவாங்க எல்லோருமே எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இந்த மட்டோம் வாங்க எங்கள் வீட்டில் காளி வருது அப்படின் சொல்லி எல்லா வீட்லேயுமே கூப்பிடுவோம் கூப்பிட்டு எல்லாரு வீட்லேயுமே கூப்பிடுவோம் கூப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முக்கால்வாசி கா இந்த சாமிலாம் பார்க்காமையே போயிடுவாங்க அன்றைக்கி அதே மட்டோந்தான் எங்கள் மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனப்பையும் காளிலாம் பே காளி பார்க்கணுந்தான் சொல்லி எல்லோரையும் அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் காளி பார்க்கணுந்தான் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் எல்லா பாதியிலே போயிட்டாங்க எங்கள் மாமா வீட்லேதான் அழைச்சிட்டு போனோம் எங்கள் மாமா வீட்லாம் சுற்றி காமிச்சிட்டு எல்லாரு வீட்லேயும் அழைச்சிட்டு போனோம் அப்புறோம் நெக்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வரப்ப எங்கள் அண்ணன் பெரியம்மா அண்ணலாம் எல்லோருமே வந்துருந்தாங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க அது அப்புறோம் காளி வந்து எங்கள் வீட்டை க்ராஸாகி போகிறப்போ கொஞ்சம் சேடாக இருந்துச்சி திருப்பி இது மட்டோம் காளி ஆட்டம் வரும் அப்படின் சொல்லிட்டு சரின்னு அந்த காளி ஆட்டமும் முடிஞ்சிருச்சி நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் ஆட்டம் ஊஞ்சல் ஆட்டம் ஊஞ்சல் ஆட்டம்ன்னா கொஞ்சம் ஏ காளி வந்து இந்த ஊஞ்சலில் உட்கார வச்சிருப்பாங்க ஒன்று கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணி அந்த ஊஞ்சலில் படுக்கிற மாட்டமும் உட்கார்ற மாட்டமும் உட்கார வச்சிருப்பாங்க உட்கார வச்சோன்னே அவங்களுக்கு ஆசீர்வாதம் எதாச்சும் பண்ணணும்ன்னா பண்ணிட்டு ஊஞ்சல் ஆட்டத்துக்கு போனம்ன்னா நம்ம சாமிலாம் சுற்றி பார்த்துட்டு அந்த தெருவுலாம் போனோன்னா நிறைய கடைங்க இருக்கும் அந்த கடைங்கலாம் நிறையா பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க ஜ்வல்ஸ்ஸு ஜ்வல்ஸ்ஸு அப்புறம் பானிபூரி காளான் இது மட்டோம் நிறைய வச்சிருப்பாங்க அதெலாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு அதெலாம் நம்ம சுற்றி பார்த்து நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடும் இருந்தாலும் கொஞ்சம் அப்போயும் நம்ம ஃபேம்லீஸ்லாம் வருவாங்க இது மட்டோம் நிறைய இது மட்டோம் ஃபங்க்ஷன்லாம் நிறையா இருக்குது